நான் வந்து எல்லா வகையான செடிகளையும் வளர்க்க விரும்புவேன் அதில் ரொம்ப பார்த்தா இந்த பூச்செடி வளர்க்குறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொருப் பூவுமே ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மணத்தில் இருக்கிறதால அந்தப் பூச்செடியை வளர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடியில ஒவ்வொருப் பூச்செடி அது வளர்ற விதத்தை பார்த்து அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவேன் ஏன்னா இப்போ நம்ப எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோன்னா வந்து கடையை பூ கொண்டுகிட்டு வரவங்கள்கிட்ட நம்பளுக்கு பிடிச்சப் பூ இல்லைனா இப்போ நம்ப வளர்க்குறத நம்ப தோட்டத்துலந்து நம்மளுக்கு தேவையான பூவாக எடுத்து நம்ப பறிச்சு வச்சுக்கலாம் இப்போ வெளியே போகிறத்துக்கு ஒரு முக்கிய ஒரு அங்கமாக நம்ப பூச்செடி வளர்க்குறோம் ஆனால் பூவுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரோஸ் பூ இருக்கு மல்லிகைப் பூ இருக்கு அந்தெந்த சாரீக்கு ஏத்தமாதிரி பூவை வச்சிவிட்டு போனா அருமையாகருக்கும் சாரீ கட்டிகிட்டு நம்ம வீட்டில் இப்போ பறிச்ச மல்லிகைப் பூவை மலிச்சி வச்சிவிட்டுப்போக்குள்ள அவ்வளோ அருமையாகருக்கும் பூ பொண்ணு பொண்ணு பெண்ணா பெண்களுக்கு ஒரு முக்கிய அங்கமாக விளங்குறது வந்து பூ பூ வந்து நம்ப புடவ கட்டி பூ வச்சாதான் நம்மலாம் ஒரு லட்சணமாகவே இருப்போம் நம்ப ஒரு பெண்மையாகவே உணருவோம் அதனால பூச்செடி வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த எ இப்போ வந்து பழம் செடி காய் செடி இதெல்லாம் வளக்குறதை விட இதுவும் வளர்க்குறது பிடிக்கும் ஆனால் இதலால இதுலெல்லாம் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பூச்செடி மேலே ஏன் வந்துச்சின்னா பூச்செடி வந்து இப்போ நம்ப நான் அது கரெக்ட்டான விதத்தில் வள இப்போ ரோஸ் வகையில நிறைய பன்னீர் ரோஸ் பட்டர் ரோஸ் பட் ரோஸ் பெங்காலு ரோஸ் இதுமாதிரி நிறைய ரோஸ் செடி இருக்குல்ல அதேமாதிரி நம்ப வளர்க்குற ஒவ்வொரு செடியுமே நம்ப வளர்க்குற விதத்துலதான் இருக்கு அதனால எனக்கு பூச்செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்